இந்தியாவில் எல்லா மதமும் கலந்திருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்த்துவங்க இந்த வன்னியர் அப்படி எல்லா மதமும் கலந்திருக்குது எல்லா மதம் எங்களுக்கு ஒன்று தான் நாங்கள் வேறுபாடே பார்க்கமாட்டோம் எல்லா மதமும் ஒன்று தான் அதுமாரி நாங்கள் எதனா செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க எதனா செஞ்சாலும் கொடுப்பாங்க ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா இன்றைக்கி முஸ்லீம் கிட்ட போய் மந்திரம் போடுவாங்க அதுமாரி செஞ்சிங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பற்று நல்லா ஆகிடும் விபூதி போடுவாங்க அவங்க விஷேஷ நாளில் கஞ்சி மாரி ஒன்று காய்ச்சி கொடுப்பாங்க அதெலாம் நாங்கள் க ரொம்ப விரும்பி அவங்கக்கிட்ட போய் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் கொடுப்போம் அதுமாரி பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடும் நாங்கள் ஜாதி மதமே பார்க்கறதே கிடையாது எல்லாமே அவங்க எங்கே கூட போனாலும் அவுங்க வீட்டுக்கு போவோம் அவங்க செஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க வெளியில் போனால் அவங்க கூட நாங்கள் ஜாலியாக போயிட்டு வருவோம் அதெலாம் எந்த நாங்கள் ஜாதி மதம் வேறுபாடே நாங்கள் பார்க்கறது கிடையாது அவங்க ஊரில் அதுமாரி விசேஷோன்னா கூட எங்களை கூப்பிடுவாங்க எங்கள் ஊரில் திருவிழா அதுமாரி நடந்தாலும் வேறு மதத்துக்காரரை நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஜாலியாக எல்லா ஒற்றுமையாக இருப்போம் எந்த பிரச்சனையும் எங்கள் அந்த ஜாதி மதம்ற வேறுபாடே கிடையாது